தொழில்நுட்பம் வந்து குழந்தைகளுக்கு நிறைய தீங்கை வந்து விளைவிச்சிட்டு தான் இருக்குது இப்போது வரைக்குமோ இன்னி வரைக்கும் இன்னும் ஃப்யூச்சர்லெல்லாம் வந்து பார்த்தீங்கனா சொல்லவே தேவை இல்லை அவ்வளோவு தீங்கை வந்து விளைவிக்கும் எப்படின் வந்து பார்த்தீங்கனா மொபைல் ஃபோனு இப்போது கொழந்தைங்க வந்து டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு இந்த கொரோனா டைமில் அதேப்போல் ஆன்லைன் கிளாஸு நான் வைக்கிறது நல்லதுதான் வேண்டாம்னு சொல்லலை லெசன் கவனிக்கிறது அந்த மாதிரி பட் வந்து எல்லாம் கொழந்தையும் ஒரே மாதிரி இருக்காது ஏன்னால் அவங்க கன்ஃபார்ம் கிளாஸ் தான் கவனிச்சிட்ருக்காங்ளா அப்படி கிளாஸை கவனிச்சிட்ருந்தாளோ ஒரு கொழந்த ஒரு ஒரு சின்ன கொழந்த ஒரு எல்கேஜி பையன் அவனுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸு ஒ ஒன் நாளைக்கு ஃபோர் ஹவர்ஸ் எடுக்கிறிங்க அந்த கொழந்தையுடைய ஐ பவர் அந்த அது என்ன ஆகும் அந்த அந்த அந்த கொழந்தைங்க மெண்டாலிட்டி என்ன ஆகும் அதை வந்து யோசிச்சுங்களா பட் வந்து அதேப்போல் லேப்டாப் பார்க்கறாங்க ஆனால் இந்த காலத்தில் வந்து அதை வந்து ஒரு பெருமையாக நினைக்கிறிங்க அதாவது நம்மளுடைய கொழந்த வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க அவ்வளோ தெரிஞ்சு வெச்சுருக்காங்க இவ்வளோ தெரி அந்த கேம் விளையாடுகிறாங்க இந்த கேம் விளையாடுகிறாங்கன் சொல்லிட்டு பட் அதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து அவாய்ட் பண்ணணும் கொழந்தைங்கள வந்து நாம் மேன்வலாக நாம் அவங்கள வந்து விளையாட வைக்கணும் அதேப்போல் பெரி வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்க கூட எப் பகிர்ந்துக்கணும் நிறைய விஷயங்கள அவங்க வந்து மொபைல் கிட்டே பேசக்கூடாது நம் பெற்றவுங்கக் கிட்டே நம்மக் கிட்டே அவங்குடைய மனதார இருக்கிறத தெரிஞ்சுக்கிணும் யார் நல்லவங்கள் யா கொழந்த வந்து படிக்கிறதுங்றது பின்னாடி ஆனால் இந்த இதுதான் வாழ்க்க இது தான் நடைமுறை அப்படின் தெரிஞ்சுக்கிற விஷயம் எவ்வளோவோ இருக்குது அதேப்போல் டிவி வாட்சிங் டிவி பார்க்கறது அந்த டிவி பார்க்கறதுனாலையும் வந்து பார்த்தீங்னா நிறைய எஃபெக்ட் இருக்குது அதேப்போல் லேப்டாப் யூஸ் பண்ணுறது ஃபோர்த்து ஸ்டாண்டர்டு தான் படிக்கும் ஆனால் பார்த்தோன்னா டாப் டு பாட்டோம் தெரிஞ்சு வெச்சுருப்பான் லேப்டாப்பில் மொபைலில் நமக்கே தெரியாத விஷயங்கள ஆனால் அவன் தெரிஞ்சு வெச்சுருப்பான் இந்த மாதிரியான விஷியங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கனா கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் கண்ணுக்கு கேடு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்